எனது பேர் மெர்சா நாங்கள் வந்து வேளாங்கண்ணியில நான் இருக்கிறோம் குடி இருந்துட்டுருக்கோம் இந்த சுனாமி டைத்தில் வந்து நிறைய பாதிப்புகள் நிறைய ஏற்பட்டுச்சு நிறைய பாதிப்புகள் எல்லாருக்குமே ஏற்பட்டுச்சு அதனால நான் அப்போ வந்து நிறைய பேர் பாதிச்சு எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லாமல் நிர்கதியாக இரு நின்றுட்ருந்தாங்க பல பேர் பல பேர் வந்து தாய் தகப்பன் இந்த குழந்தைகள இப்போ வந்து இழந்த குழந்தைங்க வந்து தாய் தகப்பனை இழந்துட்டு இருந்துட்டுருந்தாங்க அப்போ அந்த பிள்ளைங்களை வந்துவிட்டு ஒரு பாதுகாக்கணும் நான் தாய் ஸ்தானத்தில் இருந்து அதுங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு அப்போ தோண்றுனிச்சு அதுலருந்து அது ஒரு குறிக்கோளாகவே எடுத்துகிட்டு அது தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு தூண்டுகோளா இருந்துச்சு அதற்கப்பறம் அதுலருந்து ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு பிள்ளைங்கள் தாய் இல்லாத தகப்பன் இல்லாத சுனாமியால் இறந்தவங்க தாய் தகப்பனை இறந்த பிள்ளைங்களை தத்தெடுத்துகிட்டு தத்தெடுத்து அதுங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு சாப்பாடு இதுமாதிரிலாம் கொடுத்து அதுங்களை பாதுகாத்துட்டுருந்தோம் ஆனால் ஏன்னா என்னால் தனிப்பட்ட முறல எதுவும் செய்யமுடியாதுனால ஒரு தொண்டு நிறுவனம் மூலியமாக அதை நாங்கள் பண்ணிட்டுருந்தோம் அதற்கப்பறோம் அதுமாதிரி அதுலருந்து ஒரு தூண்டுகோளா ஆயி இதுமாதிரி கஸ்டபடுற பிள்ளைங்களுக்கு நிறையா விஷயங்கள இப்போ ஒரு படிப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு வந்துவிட்டு அதுங்க குடும்பத்தில் ஒரு நல்ல வழியில் அதுங்க வரணும் பாதிக்கப்பட்டது எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அதுங்க வந்து தனியாக பெண் பிள்ளைங்களும் வந்துவிட்டு நிறைய பாதிப்புக்கு உள்ளாவுதுங்க அதுங்களாம் அப்படிலாம் இல்லாமல் நிறையா விஷயங்கள வந்து அதுங்க கற்றுக்கணும் அப்படின்னு அதுங்களுக்கு நிறையா அட்வைஸ் பண்ணுவேன் என்னால் முடிஞ்ச உதவிய அதுங்களுக்கு செய்வேன் படிப்புக்கு புக்கு எடுத்து வாங்கி கொடுக்குறது அப்புறம் அதுங்களுக்கு வந்துவிட்டு படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறது இதுமாதிரி பல பேர் நல்ல தொண்டுள்ளவங்க படச்சவங்க இருக்காங்க அவங்கள்கிட்டருந்து அந்த விஷயங்களை சில விஷயங்களை சொல்லி எடுத்து சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு இந்த ஒரு பொருள் ரீதியாகவோ இல்ல அதுங்களுக்கு பாதுகாப்போ எது தேவன்றத அதை கருத்தில் இப்போ எடுத்துக்கிட்டு அதுங்களுக்கு வந்து நான் செஞ்சு கொடுக்கறத்துக்கு அவங்க மூலியமாக அந்த பிள்ளைங்களுக்கு உதவி செஞ்சிட்டு வந்துட்டுருக்கேன் இது நாள் வரைக்கும் அதுப்போல் என்னோட பிள்ளைங்களையும் நான் அந்த அதேமாதிரி நல்ல விஷயத்துக்கு அதுங்களை கற்றுக்குடுத்து அதுங்களுக்கும் அந்த நல்ல ஒரு நாலு பேருக்கும் நம்ப நல்லது செய்யணும் அப்போத்தான் வந்து நம்பளும் நல்லாருக்க முடியும் அவங்களும் நல்லாருக்க முடியும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயங்கள நம்ப நான் அதை வந்து எடுத்து அதுங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன் என்னோட பிள்ளைங்களும் அதேமாதிரி எல்லாருக்குமே ஒரு உதவி செய்யறதுலதான் குறிக்கோளாக மூணு பிள்ளைங்களும் இருந்துட்டுருக்குங்க இப்போவும் வந்து இப்போ என்னோட இப்போ பெரிய குறிக்கோளாக வ வந்து ஃபவுண்டேஷன் சொல்லிவிட்டு ஒரு உயிர் ஃபவுண்டேஷனில் இருக்கேன் நான் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு உதவிங்கள ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னு பெண்களுக்கு அவங்களுக்கு ஏனா வே கணவனால் கைவிடப்பட்டவங்க இல்லை முதிர்கன்னிங்கள் அது இல்லாமல் நிறைய பேர் வந்து வாழ்வாதாரம் இல்லாமல் ரொம்ப வறுமையான சூழலில் இருக்குங்க அதுங்களுக்கு ஒரு எதாவது ஒரு கைத்தொழில் அதுங்களுக்கு கற்றுகுடுக்கணும் அப்படின்றத மனசில் எடுத்துக்கிட்டு அதுங்களுக்கு வந்து நல்ல விஷியங்களை கற்றுக்குடுக்குறதுக்கு ட்ரெய்னிங் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் பேசிருக்கோம் அது வந்து இப்போ இன்னும் ஒரு அடுத்த மாதத்துலேருந்து நாங்கள் எங்கள் இடம் ஒன்று வாங்கி அதை செஞ்சு அதையே நானே நின்று என்னோட வாழ்நாள் ஃபுல்லாக மக்களுக்காக எதாவது ஒரு உதவி செய்யணும் அவங்களுக்கு அப்படின்றத என்னோட குறிக்கோளாக நான் வச்சுருக்கேன்